கோழிகள் பண்ணை இருக்கிற பக்கம் கண்டவங்களையெல்லாம் விடாமல் போனாலும் நல்லா சுத்தமாக அவங்க ட்ரெஸ்சு கொடுப்பாங்க அதே போட்டுட்டு செருப்பெல்லாம் அவங்க கொடுக்கறத போட்டுட்டு மருந்து தண்ணியில் காலெல்லாம் கழுவிட்டு அப்பறம் உள்ளதான் போகணும் போனால் கோழிகளுக்குத் தொந்தரவு இல்லாமல் தூரமாக இருந்து பார்க்கணும் புதுசாக போகிறவுங்க இருந்தால் அது கொஞ்சம் இதாப் பார்க்கும் அப்பறம் அதுகங்ளுக்கு வந்து சுகாதாரமாக தண்ணி எல்லாம் கொடுக்கணும் நேரத்துக்கு உணவு கொடுக்கணும் அது சுத்தமான உணவாக அது சாப்புடுறதுக்கு நல்லா தரமான உணவு கொடுக்கணும் அப்பறம் வந்து குஞ்சுகளுக்கு லைட்டுகள் கரெக்டாக அந்த ஹீட் எப்படி இருக்குது அதேபோல அதுக்கு லைட்டு வெளிச்சம் கொடுக்கணும் அப்பறம் குளிர்காலமான சுத்தி ப அதுக்கு படுத மாதிரி அதுக்கு கட்டிவிட்டு குளிர் உள்ள அவ்வளவுகா போகாமல் நல்லா வெதுவெதுப்பாக வச்சிட்டு இருக்கணும் முட்டை சீசனில் அதுவந்து அதுக்கு நல்லா ஒழுங்காக ஆகாரம் கொடுத்தாத்தான் நல்லா உறுதியாக இதாக இருக்கும் அவ்வளோ தான்